தமிழ்நாட்டில் ஆரம்ப காலத்துலலாம் கல்வின்றது அவ்வளோ ஒரு பொக்கிஷம் ஆனால் இப்போது கல்வின்றது அவ்வளோ ஒரு பொக்கிஷம் யாரு நம்மளுக்கு சொல்லித்தராங்களோ அவங்க வீட்டில் போய் படித்த நடைமுறைகள் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு ஆனால் இப்போது நமக்குன்னு அப்புறம் அரசு பள்ளிகள் ஆரம்மிச்சாங்க அரசு பள்ளிகள்லேயும் நல்லபடியாக தான் சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க தனியார் நிறுவனம்ன்னு சொல்லி ஆரம்மித்த பொழுது தான் இப்படி பல சிக்கல்கள் ஏனென்றால் அது தனியார் நிறுவனத்தில் எல்லாமே காசு இந்த ஸ்கூல் சேரணுமா ஐம்பதாயிரம் கட்டு இந்த ஸ்கூலில் உனக்கு ஒரு சீட்டு ஆனால் கவர்மெண்ட்டா ப்ரைவெட்டான்னு பார்த்தா கவர்மெண்ட் தான் பெஸ்ட்டாக இருக்கும் அதை இங்கே யாருமே புரிஞ்சிக்கிறதில்லை இங்க்லீஷ் நாலேஜ் வேணும் இங்க்லீஷ் நாலேஜ் வேணும் இங்க்லீஷ் நாலேஜ் வேணும் அவசியம் தான் ஆனால் இங்க்லீஷே லைஃப் ஆகிடாது இன்னும் ஒரு ஃபோர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அந்த இங்க்லீஷ் உன்னால் யூஸ் பண்ண முடியுமா அப்புறம் அவன் வேலையில் இருந்து தூக்கிடுவான் அவ்வளோதான் உன் இது முடிஞ்சு போச்சு இதே நீ தமிழ் படித்துட்டு ஒரு ஆசிரியர் ஆகியோ ஒரு வக்கீல் ஆகியோ இருந்தீனா அவன் உன்னை உனக்கு ஐம்பத்தெட்டு வயது உனக்கு நீ சாகிற வரைக்கும் உனக்கு பென்ஷன் பணம் வரும் இந்த மாதிரி நிறையா இருக்குது இது யாருமே இங்கே புரிஞ்சிக்கிறதில்லை ப்ரைவெட் போனால் நல்ல டீச்சிங் கிடைக்கும் கவர்மெண்ட் போனால் நல்ல டீச்சிங் கிடைக்காது இதுதான் இந்த மாதிரி இவ்வளவு தான் இந்த ப்ரைவெட் ஸ்கூல் எப்போ ஆரம்மிச்சிச்சோ அப்பவே தமிழ்நாட்டோடய எல்லா இதுவும் கல்வி எல்லாமே அழிகிற நிலமைக்கு அழியா எல்லாமே பணன்ற நிலமைக்கு வந்துருச்சு பணம் இருந்தால் எல்லாம் பண்ணலாம் பணம் இல்லைனா உன்னால் படிக்க முடியாது இப்போது கல் கல்லூரி போகிறதுக்கு நீ ஒன்றரை லட்சம் கட்டறியா உனக்கு இந்த காலேஜில் சீட்டு உன் மார்க்கெலாம் எனக்கு தேவை இல்லை கேட்டால் மேனேஜ்மெண்ட் கோட்டா இதுதான் ஆனால் கவர்மெண்ட்படி நம்மளுக்கு காசு கம்மியாகவும் நம்மளுக்கு வேலைக்கு ஹண்ட்ரெட் பர்சென்டேஜ் ரிசல்ட் இருக்குது இந்த மாதிரி நிறையா நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆனால் இங்கே யாருமே கவர்மெண்ட்டை புரிஞ்சிக்காமல் தனியார் நிறுவனத்தையே புரிஞ்சிக்கிறாங்க